ஆ சொல்லுங்கள் ஆ இருக்குங்க நீங்கள் வந்து டென்த்து எப்போது டென்த்து டுவெல்த்லாம் எப்போது முடிச்சுங்க ஆ டுவெல்த் லெ ஓ நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் ஏதாவது வச்சுருக்கீங்களா ஆ அப்படினா நீங்கள் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டை பார்த்து செக் பண்ணிட்டு

ஆ எந்த மாதிரி ஒர்கன்னா நீ பார்த்துக்கா உங்கள் சர்டிபிகேட்டை வச்சுங்க என்ன படிச்சுங்கிற பொருத்து இருக்குது

அதனால அது ஒர்க்கு ஈஸியாக தான் இருக்கும் எப்படியும் மினிமம் எயிட் ஹவர்ஸ் தான் ஒர்க் இருக்கும் ஆனால் இந்த டிலே புரியல அது மேனேஜ்மெண்ட் தான் பார்த்துப்பாங்க நான் வந்து ஆப்பர்சுனட்டி அது மட்டுந்தான் ஆ அதெல்லாம் எல்லாமே இங்கேய இருக்கும் ஆ அதெலாம் உண்டு ஆனால் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் இருக்கும் நீங்கள் கரெக்டா டிலே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ண கூட வேக்கன் எல்லாமே இருக்கும் நமக்கிட்ட எல்லாத்துக்கான வேக்கன்ஸியும் இருக்குது

ஆ டைம் காலைல எயிட் எயிட் ஓ கிளாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுலேந்து கரெக்டா எயிட் ஹவர்ஸ் உங்களுக்கு வேலை இருக்கும் இடையல லன்ச் பிரேக் ஒன் ஹவர் இருக்கும் ஆ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்கள் சர்ட்டிஃபிகேட்லாம் பார்த்து அதுக்கான வேக்கென்சி பார்த்துக்கலாம் ஆ வீதி நகர் பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் இருக்குது ஒரு ரூமுக்கு நாலு பேர் மொத்தம் இங்கே எட்டு ரூம் அது கிட்டத்தட்டே இருக்குது எல்லாத்துையுமே ஆள் இருக்காங்க வந்தீங்கனா கொஞ்சம் பார்த்து ஆ வேலை ஈசி தான் ஈசி தான் உங்ககிட்டே ஸ்போர்ஸ் சர்டிபிட்கேட் எதான இருக்கா இல்லை அது பிரச்சின இ பார்த்து செக் பண்ணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேலை எது வேணால் கட்டு வாங்கிக்கலாம் கிடைக்கும் ஆ ஆ புரியல ஆ ஆ அதெல்லாம் கிடைக்குண உங்கள் ஸ்கிலில் பொறுத்துருக்கு நீங்கள் ஒரு உங்களோடய டேலண்ட் இருந்தனோ அதுக்கனால கிடைக்கும் க நான் வந்து இப்போது மாதிரி தான் எல்லோருக்கும் வேலைக்கு ஆ அட்மிஷன் போடுறது ஆ ஓகே இன்ட்ரிவியூலாம் எடுத்து செக் பண்ணி ஆ ஆ அது நெக்ஸ்ட்டு மந்த் வருதுன்ன நினைக்கேன் நெக்ஸ்ட் மந்த்து இயர்லி வந்துரும் ஆ அது உங்களுக்கு ஆ அது உண்டு அதுக்கு ஆனால் நீங்கள் தகுந்த மாதிரி ஃபுல்லா கரெக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் வேணுங்கப்ப லீவு எடுத்துக்கலாம் ஆ ம் மந்த்தில் டூ சண்டே லீவு இருக்கும் ஆ ஆ சாட்டர்டே சண்டே ஆ சாட்டர்டே சண்டே அப்படி இல்லை ஒரு மந்த்துக்கு ஃபோர் சண்டேனா அதில் டூ சண்டே லீவ் இருக்கும் ஆ ஆ ஒர்க்கு நீங்கள் ஆ ஒர்க் இருக்கும் ஆனால் நீங்கள் எதுக்கு படிச்சுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்காது அதே மாதிரி இருக்காது ஆ ஓ நாங்கள் இதில் வெப்சைட்டில் போட்டுவிடுவோம் ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணிக்கோ கொஞ்சம் ஆ புரியல ஆ ஃபீஸ்லாம் இருக்காது நீங்கள் வந்து அட்டன் பண்ணால் மட்டும் போதும் அட்டன் பண்ணி நாங்கள் கேட்குற கொஸினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும் மற்றபடி நாங்கள் ஆம் ஆ நான் இல்லை இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை நார்மலா தான் இருக்கும்

ஆ சரி நீங்கள் ஒரு தடவ கால் பண்ணுங்க நான் அது உங்களுக்கு எல்லா டீடெயில்ஸ் கொடுத்தறேன் ஆ என் நேம் வந்து முக்கேஷ்